பிச்சு பூ செடி உயிர்வாழ்வது பிச்சு பூ செடி ரோஜா செடி அதெல்லாம் வெயில் காலத்தில் வாழ்வது கஷ்டம் உயிர் வாழ்வது கஷ்டம் அறியபிரமு நாங்கள் முருங்கை வச்சிருக்கோம் அது நல்லா காய்க்கும் வெயில் காலம்மில் நல்லா காய்க்கும் அது தண்ணி ஊற்றுவோம் அதுக்கு முருங்கை வச்சிருக்கோம் நார்த்தங்காய் வச்சிருக்கோம் தென்னை வச்சிருக்கோம் அதுக்கு தண்ணி நிறையா ஊற்றணும் வெயில் காலம் நிறைய தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுனா வாழை மரம் அதெல்லாம் நாங்கள் வந்து காய்ச்சி நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சி நான் விலைக்கி விற்பேன் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போவாங்க முருங்கைக்காலாம் நிறைய கா காய் கிடக்கு அவ்வளமும் நாங்கள் எல்லோரும் வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க அதோடய வெயில் காலத்தில் நிறைய தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுனா தான் அது நல்லா வளரும் வாழை மரம் அப்புறோம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் சப்போட்டாலாம் நல்லா காய்ச்சிருக்கு அதெல்லாம் நாங்கள் சா கடையில் கொண்டு விற்றுருவோம் விற்றுப்புட்டு அப்புறோம் மாமரம் நிற்கி மாமரம் நல்லா காய்க்கும் தண்ணி நிறைய ஊற்றணும் ஊற்றி அதுக்கும் வளர்க்கணும் மாமரத்துக்கு